விவசாயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்லாம் மக்களே எல்லா வேலையும் போய் பண்ணுவாங்க இப்போக்கி எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு காட்டில் வேலை பண்ணுறது எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் இப்போக்கி வந்துடுச்சி ஃபர்ஸ்ட்லாம் இந்த மக்களே வந்து இந்த களக்காடு இந்த மம்பட்டி அப்புறம் இந்த கருக்கருவாள் இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போலாம் அதை தவிர்த்துட்டு இப்போ மிஷின்ஸே எல்லா வேலையும்

ஓனர் நம்ம அந்த காசு கொடுத்துட்டோன்னும் போது நம்ம அந்த மிஷினே அது எல்லா வேலையும் நமக்கு பண்ணி கொடுத்துடும் இப்போ நெல் அறுக்குறதுக்கெலாம் அங்கே ஒரு அப்போ நெல் அறுக்குறதுக்கெலாம் மக்கள் வந்து விடியற்காலமே வந்து நெல்லெலாம் அறுக்கறதுக்கு ஆரமிச்சிடுவாங்க மிஷின்கிட்ட நம்ம மிஷின் டெவலப் ஆகி வரும்போது இப்போ ஒன் ஹவர்லயே நம்ப அந்த நெல் எல்லாத்தையும் அறுத்து கொடுத்துடுது நமக்கு இப்ப இந்த அப்போலாம் மக்கள் வந்து நெல் அறுக்குறதுக்கு என்னாத்தை பயன்படுத்துவாங்கன்னா கருக்கருவாள் அப்டின்னு ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் பயன்படுத்துவாங்க இப்போ மிஷின் தான் எல்லா வேலையும் பண்ணுது இப்போ சோளம் அறுக்குறதுக்கு கூட மிஷின் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் இப்ப மிஷின் தான் பண்ணிட்டுருக்கு ஆனால் இப்போக்கி மிஷின் வந்ததினால மக்களுக்கு சரியான வேலை கிடைக்காம இருக்குது